ரத்தனம் பூக்கடை மேடம் சொல்லுங்கள் மேம் ஆ சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்கள் மேடம் ஆ கண்டிப்பாக எடுத்துக்கலாம் மேடம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி ரோஸ்ஸுன்னா ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் ஆ பண்ணிக்கலாம் மேடம் மேம் புரியலை மேம் மேம் நோ ப்ராப்ளம் நம்ம நம்ம இல்லை வந்துப் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கிறதுப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறு நானூறுபா போயிட்டுருக்குது மேடம் வெளியே உங்களுக்கு என்ன நான் ரெண்டு கிலோங்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம் நம்ம ஓரளவுக்கு நீங்கள் ரெகுலர் கஸ்டமர்ங்கிறதால நான் பண்ணிக் கொடுக்குறேன் மேடம் அதனால் பிரச்சனை இல்லை அப்புறம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரி மேடம் அது ஒன்றும் பிரச்சனைல்ல மேடம் நாங்களே அரேஞ்ச் மேம் நாங்களே அரேஞ்ச் பண்ணிக் கொடுக்குறோம் மேடம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு ரோஸ் வந்து வச்சு பா பார்த்தீங்கன்னா அதை நான் பேக் பண்ணி நாங்களும் அதை அரே அதே வந்து செட்அப் பண்ணி உங்களுக்கு பாக்ஸாக கொடுத்துருவோம் வீட்டுக்கு ஆ ஆமாம் மேடம் அதுமாதிரி செஞ்சிக் கொடுத்துருவோம் ஒரு ரோஸுக்கு ஒரு ரோஸுக்கு இந்த ரேட்டுன்னு சொல்லிட்டுப் போட்டு கிலோ கணக்கு பார்க்க மாட்டோம் ஆ ஆ ஆமாம் ஒரு பொக்கேயோட ரேட்டு என்ன ரேட்டோ அந்த ரேட் சொல்லி நாங்கள் கே பே கொண்டாந்து பாக்ஸை நாங்களே டோர் டெலிவரி பண்ணிடுவோம் டோர் டெலிவரி சார்ஜஸ்லாம் கிடையாது ஃப்ரீ தான் மேடம் அது ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆமாம் மேடம் ஆமாம் மேடம் உங்களுக்கு நூறு பொக்கே வேணும்னா அதில் எத்தனை ப ஃப்ளவர்ஸ் வைக்கணும் ரெண்டு வச்சால் போதுமா மூணு வைக்கணுமா இல்லை நாலு வைக்கணும் ஆ வச்சிடலாம் மேடம் ஆ வச்சிடலாம் மேடம் அதுதான் நான் சொல்கிறேன் ஒரு பொக்கேக்கு எங்கே இது வந்து ஒரு ஒரு ரோஸ் வச்சால் என்ன ரேட்டோ அது மாதிரி ஒவ்வொரு ரோஸ் ஓ அந்த ஒரே ரேட் வந்து அஞ்சு ரோஸ் சேர்ந்து வரும் மேடம் ஆ ஆமாம் மேடம் நோ இல்லை மேடம் நீங்கள் முத நாள் ஆட்ரு கொடுத்தா தான் நாங்கள் அடுத்த நாள் வந்து ஃப்ரஷ்ஷாக வர்றதை நாங்கள் இன்னைக்கு உள்ளதை சேல் பண்ணிருப்போம் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் சொல்லும்போது நாளைக்கு வேணும்னு சொன்னீங்கன்னால் இன்னைக்கு சொல்லிடீங்கன்னா நாங்கள் அதெல்லாம் ப்ரிப்பர் பண்ணும் இல்லையா எங்களுக்கு டைமிங் வேணும் இல்லையா ஆ ஆ ஆமாம் நீங்கள் இப்போ நாளை நாளை மறுநாள் ஃபங்க்ஷன்னால் என்னங்க மேம் அட்வான்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் நீங்கள் வந்து நீங்கள் சொல்லும் போது அன்றைக்கு பாதிக் கொடுங்க மிச்சப் பாதியை அப்புறமா அனுப்பிச்சி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் செண்ட் பண்ணிடுவோம் பாதியிலையே நாங்கள் உங்களுக்கு செண்ட் பண்ணிடுவோம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அமௌண்ட்டை நீங்கள் அதுக்கப்புறமா அனுப்புங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களுக்கு சப்போஸ் மேடம் இருக்கும் அது இருக்கும் ஏதாவது சொல்லுவீங்கள் இல்லையா சில இது நடக் இது இயற்கையாக நடக்குறதுதானே ம் ம் சரிங்க மேம் சரிங்க மேம் ம் சரிங்க மேம் சரி மேம் சரி மேடம்

ம் சரி மேம் சரி மேம்

ம் சரிங்க மேம் இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக க்ளீயர் பண் ஆ சரி ஓகே மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம் நான் க்ளீயராக பண்ணி விட்டுர்றேன் உங்களுக்கு உங்களுக்கு ஆ இதே நம்பர் தான் மேடம் இந்த நம்பர் தான் காண்டக்ட் மேடம் நான் தான் ஓனரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ ஆ

ஆ சரி மேடம்

ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மள்ட்ட மாலை கீல எல்லாமே இருக்கு மேடம் சாமிக்கு வைக்கிறது படையலுக்கு வைக்கிறது ஆ சரி மேடம் சரி ஓகே பண்ணிடலாம் மேடம்

ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் சரி கண்டிப்பாக டேங்க்யூ மேடம் டேங்க்யூ மேடம் சரி ஓகே எனக்கு ஆட்ரு மட்டும் என்னைக்குங்கிறது ஒரு பிஃபோராக ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்ருங்க நான் உங்களுக்கு சாம்ப்புள் அனுப்புகிறேன் அதைப் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் சரிங்களா சரி ஓகே ஓகே டேங்க்யூ மேடம் டேங்க்யூ